மேம் ஆ மேம் இங்கே மொபைல் வாங்க வந்துயிருக்கோம் ஆ என்னோட பழைய மொபைல் உடஞ்சிருச்சி ஆ நாங்கள் அதை போட்டுவிட்டு நியூ மொபைல் எடுக்லான்யிருக்கோம் ஆ ம் அது ஒரு இப்போ ட்வெண்ட்டி தௌசண்ட் ட்வெண்ட்டிக்கே இருந்தால் ஓகே ஆ நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகேதான் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் கேரண்டிலாம் இருக்குல மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ சரிங்க மேம்